ஹலோ கேப் டிரைவருங்களா ஒன்றும் இல்லை ப்ரோ நாளைக்கு வந்துவிட்டு கொஞ்சம் சென்னை போகணும் அதனால் நாளைக்கு காலையில் கொஞ்சம் வர முடியுங்களா ஒன்றும் இல்லை ப்ரோ எனக்கு சென்னையில் வந்துவிட்டு போர்ட் மீட்டிங் இருக்கு அதனால் சென்னை கொஞ்சம் போகணும் அப் அண்ட் டவுன் எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணுறீங்க ஆ ஓகே ப்ரோ ஆமாம் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணிதான் அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வரும் என்ன ப்ரோ அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்லுற மாதிரி தெரியுதே இல்லை ப்ரோ கொஞ்சம் குறச்சுக்க சொல்லலாம் ஃபிஃப்ட்டி தௌசண்ட்கிறது கொஞ்சம் அதிகல்ல சரி ஓகேங்க ப்ரோ அப்புறம் இங்கே சென்னைக்கு இங்கேருந்து போகறதுக்கு எவ்வளோ ப்ரோ எவ்வளோ நேரம் ப்ரோ ஆகும் சிக்ஸ் ஹவர் ஆகுங்களா அப்போ நீங்கள் மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் வந்துவிட முடியுமா ஓகேங்க ப்ரோ அட்ரெஸ் வந்துவிட்டு என்னோட அட்ரெஸ் வந்துவிட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் ஏ வீடு அரியலூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நீங்கள் அரியலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் வந்துருவேன் ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியாக இல்லை எப்படி ப்ரோ இது அந்த அப் அண்ட் டவுன் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் இல்லாமல் வெயிட்டிங் சார்ஜ் தனியாக அப்படிங்களா அப்போ இன்னும் அதிகமாக வந்துரும் சரி ஒகேங்க ப்ரோ பார்த்து பண்ணிவிடுங்கள் மார்னிங் வந்துவிட்டு கரெக்டாக வந்துவிட்டு எனக்கு கால் பண்ணிவிடுங்க ஓகே ப்ரோ தேங்க் யூ